ஆ வணக்கம்ங்க சொல்லுங்கள் சரிங்க எங்கள்கிட்ட கிருஷ்ணா மஞ்சள் இருக்குங்க அது போக விரலி மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் ஆந்திரா ஐட்டமும் கர்நாடகா ஐட்டமும் பண்ணிகிட்டுருக்குறோங்க உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்ங்க அப்படீங்களா சரிங்க வேறு அதாங்க விரலி மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் கர்நாடகா ஐட்டமும் ஆந்திரா ஐட்டமும் இருக்குதுங்க உங்களுக்கு எது வேணும்ன்னு கேட்குறீங்களோ அதை கொடுக்குறோங்க வந்து நாங்கள் எட்டாயிரம் ரூவாய்க்கு கொடுக்குறோங்க நீங்கள் என்ன ரேட்டுக்கு எடுத்துக்குறீங்க சரிங்க

சரிங்க எனக்கு ரெகுலராக ரெகுலராக பண்ணி கொடுக்குறீங்ன்னா நாங்கள் கொடுக்குறோங்க கண்டிப்பாகங்க தரமாக இருக்குங்க நீங்கள் செக் பண்ணியே வாங்கிக்கலாம்ங்க

இல்லைங்க அதெல்லாம் நீட்டாக சுத்தம் பண்ணி உங்களுக்கு நல்லா பார்த்து தரமாகவே கொடுக்குறோங்க நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் ரெகுலராக ரெகுலராக நீங்கள் எடுத்துக்குறீங்கன்னா நாங்கள் செஞ்சு கொடுக்கிறோங்க ஆ இல்லல்லைங்க அது மாதிரி எல்லாம் பண்ண மாட்டோம் நீங்களே செக் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாங்க எங்களுக்கு கரெக்டான ரேட் மட்டும் எப்போவும் போல் ரெகுலராக பண்ணுற மாதிரி பண்ணி கொடுங்க நாங்கள் கண்டிப்பாக கொடுக்குறோங்க சரிங்க ஆ நன்றிங்க